இந்தியாவில் வந்துவிட்டு இந் இந்தியாவுக்கு வந்துவிட்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வந்துவிட்டு நிறையா வீரர்கள் வந்துவிட்டு போராடுனாங்க காந்திஜி ஜான்சி ராணி வேலுநாச்சியார் அந்த மாதிரி வந்துவிட்டு நிறையா பேர் வந்துவிட்டு இந் இந்தியா வந்துவிட்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு போராடுனாங்க ஸோ அது அது மாதிரி நம்மளுக்கு வந்துவிட்டு இந்தியா வந்துவிட்டு சுதந்திரமும் கிடச்சிருச்சி நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்புன்னா நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ணி இருக்க முடியாது நம்மளால் ஒரு ஃப்ரீடமாக இருந்து இருக்க முடியாது அந்த ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்துவிட்டு நம்ம அடிமையாக தான் இருந்து இருக்கணும் இப்போ சுதந்திரம் கிடச்சனால தான் வந்துவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பண்ணுறோம் படிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பிடிச்ச மாதிரி நம்ம சுதந்திரமா பண்ணுறோம் அதுக்கு காரணம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சனால தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிட் இருக்கோம் இன் இன்னோன்று என்ன அப்புன்னா இந்தியா வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டியாக தான் இருந்துட்டு இருக்கு சைனா ஜப்பான் இவங்களுக்குலாம் போட்டியாக வந்துவிட்டு இந்தியாவும் வந்துவிட்டு வளர்ச்சியடஞ்சிகிட்டு இருக்கு இந்தியாவில இருக்க மக்களும் வந்துவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி அடஞ்சிகிட்டு இருக்காங்க